ஹலோ சார் நாங்கள் காவேரிப்பட்டினம் ராமாபுரம் காலனி பகுதிலிருந்து பேசுகிறோம் டோர் நம்பர் ரெண்டு பை இருவ இரநூத்தி இருபத்தெட்டு என்னுடைய பெயர் சே ஸ்ரீதரன் எனக்கு இன்னிக்கு வந்து பார்த்திங்னா அசைவ உணவு மட்டன் பிரியாணி மட்டன் வறுவல் புரோட்டா அண்டு சப்பாத்தி இட்லி இது வந்து பார்த்திங்கனா ஒரு நாலாயிரம் ரூபாய்க்கு ஆகிற மாதிரி எங்களுக்கு வந்து இன்னிக்கு மதியம் பன்னெண்டுரை மணிக்கு தேவைப்படுது இதை வந்து நீங்கள் ஆர்டரு செஞ்சு கொடுக்க முடியுங்களா எவ்வளோ நேரத்துக்கு கொண்டாந்து கொடுப்பீங்க அதுக்கு ஏதாவது டெலிவரி சார்ஜஸ் ஏதாவது இருக்குதா இந்த டெலிவரி பாய்க்கு ஏதாவது நம்ம அமௌண்ட் குடுக் பே பண்ணணுமா இது கேஷா பண்ணலாமா இல்லை வந்து கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இந்த மாதிரியான ஆப்சனில் நம்ம பேமென்ட்ஸ் நம்ம பண்ணலாமா உங்களுடைய நேரத்தை வந்து எங்களுக்கு உடனே வந்து சொல்லவும்